ஆனால் அந்த ரெசிபியை அவங்க செஞ்சால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படினு அவங்க சொல்லும் போது அவங்க செஞ்சிருக்காங்கள் அப்படினு சொல்லும் மோது அதை நான் தென் திரும்பி செஞ்சிருக்கனே தவிர நானாகவே அதில் மாற்றம்லாம் ஏதும் கொண்டு வரமாட்டேன் அப்புறம் நானாகவே ஏதோ ஒரு ரெசிபி செய்யணுன்னு நினச்சேனா அதில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடி டிஃப்ரென்டா ஏதாவது செய்யணுன்னு நினச்சிபாப்பேன் இப்போ எப்படி டிஃப்ரெண்ட்னா நான் சில வாட்டி கேசரியில் தேன் ஊற்றி செய்யணும் அப்படி ஷுகருக்கு பதிலாக தேன் ஆட் பண்ணி செஞ்சு பார்ப்போம் அப்படினு சொல்லிட்டு நான் செஞ்சசு பார்த்துருக்கேன் அது நல்லா தான் இருந்துருக்குது நான் செய்த மாற்றோன்னா அப்படினா அதை நான் தேன் ஊற்றி செஞ்சது அது வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நான் அதில் ரெசிபி எப்படி செய்வேனா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிப்பேன் அது எப்படி செய்ணுன்றதை வந்து ஃபஸ்ட் நம்ம செய்யாமலே அதை செய்த மாதிரி நானு பிஹேவ் பிஹேவியரில் பண்ணிப்பார்ப்பேன் அது வந்து எனக்கு நல்லா வரும் அப்படினு எனக்கு தோணுச்சுனா மட்டுமே அதை நல்லா செய்வேன் ஆனால் அதில் நான் மாற்றம் கொண்டு வருவேன் அப்படினா யாராவது சொன்னால் மட்டும் தான் மாற்றம் கொண்டு வருவேனே தவிர நானாகவே கொண்டு வரமாட்டேன்